வணக்கம் என் பெயர் முத்துக்குமார் என் வாழ்க்கையில் சந்தித்த மிக பெரிய சவால்கள் என்றால் நான் டென்த் முடிச்சுட்டு டிப்ளமோ போனேன் ஏன் நான் டிப்ளமோ போனேன்னா நம்ம வந்து இன்ஜினீரிங் காலேஜ் கவர்ன்மெண்ட் இன்ஜினீரிங் காலேஜ் படிக்கணும் கவர்ன்மெண்ட் இன்ஜினீரிங் காலேஜ் படிக்கணும்னா நமக்கு வந்து பெர்சன்ட்டேஜ் அதிகமாக வேணும் நன்றாக படிக்கணும் லெவன்த் டுவெல்தில் கட்ஆஃப் கரெக்டாக வரணும் அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணுனோம்னா நாங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து பெர்சன்ட்டேஜ் நம்ம இன்கிரிஸ் பண்ணனும்னா நமக்கு கவர்மெண்ட் இஞ்ஜினீரிங் காலேஜ் ஈஸியாக கிடச்சுடும் அதனால் நான் டென்த் ப பத்தாம் வகுப்பை முடித்துவிட்டு நான் மேற்கொண்ட படிப்பு டிப்ளமோ டிப்ளமோவில் வந்து என்ன பாடப்பரிவு பாடப்பிரிவு எடுத்தன் நான் மெக்கானிக்கல் பாடப்பிரிவு எடுத்தேன் மெக்கானிக்கல் பாடப்பிரிவில் வந்து நம்ம அழகப்பா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் காரைக்குடியில் தான் படிச்சேன் மூன்று வருடம் டிப்ளமோ படிச்சேன் அதுக்கப்புறம் மூன்று வருடம் முடிச்சதுக்கப்புறம் லேட் என்ட்ரி கவுன்சிலிங்க் மூலியமா நான் வந்து அழகப்பா பொறியியல் கல்லூரியில் நான் சேர்ந்தேன் அதே பாடப்பிரிவு தான் மெக்கானிக்கல் பாடப்பிரிவில் ஈஸியாக எனக்கு பெர்சன்ட்டேஜ் அதிகமாக இருந்ததுனால் எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சிடுச்சி இதான் என் வாழ்க்கையில் மிக பெரிய மிக பெரிய சவால்கள் சவால்கள் வந்து நாங்கள் இப்படித் தான் நாங்கள் பேஸ் பண்ணிணோம்